வணக்கம் மேடம் நான் வீட்டிலேருந்து துவரன் பேசுகிறேன் மேடம் பூர்வீகா மொபைல்ஸ்ஸுங்களா எனக்கு ஒரு ஃபோன் வேணும் மேடம் உங்கள் கடையில் ஆஃபர் போகிறதா கேள்விப்பட்டேன் மேடம் ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் மேடம் அது கொஞ்சம் பார்த்து சொல்லி போட்டுக் கொடுங்க மேடம் ஒரு பாஞ்சாயிரம் ரூபா ரேஞ்சில் இது பத்தாயிரம் ரூபா ரேஞ்சில் இருந்தால் போதும் மேடம் எனக்கு சரிங்க மேடம் நான் நாளைக்கு நேரில் வரேன் மேடம் ஆ தேங்க் யூ மேடம்